கால்நடைங்களில் மாடு வளர்க்குறது பெரிது விவசாயிங்களுக்கு ப இது பயிரிடுறதுக்கு அறுவடை செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அதிகமாக பயன்பட்டது ஆனால் இப் தற்போதுலாம் அதுக்கு ட்ராக்ட்ரு மிஷின்லாம் வந்தனால் கொஞ்சம் கால்நடைகள் வளர்ப்பு குறஞ்சிருக்கு வீட்டில் வந்து நான் வளர்த்தது கோழிங்க தான் வெயில் காரணமாக குஞ்சு பொரிக்க வச்சது எல்லாமே இறந்து போனது கஷ்டமாக இருந்துச்சு நாயும் உடம்பு சரில்லாமல் போனது அதை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காமிச்சி அதுக்கு இது ட்ரீட்மெண்ட் எடுக்க மெடிசன் கொடுத்தும் காப்பாற்ற முடியலை அது கஷ்டமாக இருந்தது ஆடு வளர்த்தப்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு அது நான்கு குட்டி போட்டுச்சு அதெலாம் வளர்க்க ஆசையாக இருந்தது அதை வளர்த்து எல்லோருக்கும் க தெரிஞ்சவங்களுக்குலாம் குட்டியை காட்டி சந்தோஷப்பட்டோம் அதை வளர்க்கறதுக்கும் வளர்த்து அதை நல்ல விலைக்கி விற்கவும் ஆசையாக இருந்தது